நான் வந்து அதிகமாக அதிகமான நாட்களுக்கு நடைபயணம் மேற்கொண்டது எப்போன்னு பார்த்திங்கன்னா பழனி மலைக்கு மாலை போட்டு பாதயாத்திரை போனப்போ அது வந்து மூணு நாள் போனோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்ஸாக இருந்துச்சு டென்ட் போட்டவங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து நைட்டு முழுக்க நடப்போம் பகலில் தூங்கிருவோம் ஏன்னா வந்து வெயில் அதிகமாக இருக்கும் வண்டி எல்லாம் அதிக போயிட்டு இருக்கும் அந்த ரோடில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் நடக்கவே முடியாது இதே மாரி வந்து பகலில் எதுவும் மரத்துக்கு அடியில அது மாரி டென்ட் போட்டு பகலில் தூங்கிட்டு நைட்டில நடக்க ஆரமிச்சுருவோம் ஒரு நாளைக்கு வந்து நாற்பத்தஞ்சிலேர்ந்து ஐம்பது கிலோ மீட்டர் சராசரியாக நடந்து ரொம்ப அதிகமான தூரம் நடந்து போயிவிட்டு இருப்போம் எங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல உத்யகத்தையும் ஊக்கத்தையும் தந்துச்சு நடக்க நடக்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு நடந்து போகறது பேசிவிட்டு போகறது அண்ணா அக்கா அந்த மாரி போயிகிட்டு இருப்போம் அது கொஞ்சம் நல்ல இருந்துச்சு